என்னோடய குடும்பத்தில் நாலு பேர் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் தம்பி எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணுனா எங்கள் அப்பா எல்லார் மேலையும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க எங்களுக்கெலாம் ஏதாவுது ஒன்றுனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு ஒடம்பு முடியாத நேரத்திலலாம் நிறையா வாட்டி நைட்டு தூங்காமெலாம் இருந்து பார்த்துப்பாங்க ஹாஸ்பிட்டல்லாம் வந்து கவனமா அழச்சிட்டு போயிட்டு அழச்சிட்டு வருவாங்க டேப்லெட் வாங்கி கொடுப்பாங்க அப்புறோம் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தாங்க அப்பா அம்மாக்கிட்டலாம் அதேமாதிரி இப்போயும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்களெலாம் நல்லபடியாக வளர்த்தாங்க நல்லபடியாக படிக்க வைச்சாங்க என்னைலாம் ஸ்கூல் காலேஜெலாம் பிரைவேட்டில் தான் படிக்க வெச்சாங்க என் தம்பியையும் பிரைவேட்டில் தான் படிக்க வெச்சாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க வந்து ஒரு மாசம் கூட ஃபீஸை டிலே பண்ண மாட்டாங்க எங்கள் டீச்சர்ஸெலாம் வந்து ஏன் ஃபீஸ் கட்டலன்னு ஒரு வார்த்தை எங்களை கேட்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க என் பேர்ட்டே இல்லை தீபாவளி எல்லாம் ஃபங்க்ஷனுமே வந்து எந்த குறையுமே இல்லாமல் செஞ்சுக் கொடுப்பாங்க பேர்ட்டேக்குலாம் வந்து நல்ல ட்ரெஸ்ஸு கேக்குன்னு சொல்லி நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க என் தம்பிக்கும் நல்ல விதமாக பண்ணுவாங்க அப்புறோம் அதே மாதிரியே அவங்க ரொம்ப ஸ்ட்ரிட்டு எல்லா விஷயமுமே நான் கேட்டு கேட்டு தான் பண்ணுவேன் எனக்கு வந்து பயமும் கூட கேட்காம பண்ணி ஏதாவுது ஆச்சுன்னா அப்புறோம் நம்ம என்ன பண்ணுறது நம்பளை என்ன நினைப்பாங்க அப்படிலாம் வந்து எனக்கு கொஞ்சம் பயம் எந்தளவுக்கு பாசமாக இருக்கோ அந்தளவுக்கு பயமும் எங்கள் அப்பா மேல் இருக்கும் எனக்கு எல்லாமே கேட்பேன் நான் எங்கள் அப்பாக்கிட்ட ஒன்று கூட விடமாட்டேன் அதே மாதிரி இஸ் காலேஜில் ஸ்கூலில் ஆஃபீஸில் எது நடந்தாலும் உடனே வந்து எங்கள் அப்பாகிட்ட தான் சொல்லுவேன் வேறு யார்கிட்ட சொல்றேனோ இல்லையோ நான் எங்கள் அப்பாகிட்ட தான் சொல்லுவேன் அப்புறோம் அதுமாரி எங்கள் அப்பா ரொம்ப காமெடியான ஆளு வீட்லெலாம் வந்து நல்லா என்டர்டெயின்மண்ட் பண்ணுவாங்க லீவ் நாளெலாம் நல்ல ஜோக்காக பேசுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க டிவியில் ஓடுற பாட்டுக்கெலாம் அது மாரி எங்கள் அப்பா கூட டைம் வந்து சூப்பராக போகும் சூப்பராக டைம்பாஸ் ஆகும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட எங்கள் அப்பா கூட டைம் ஸ்பென்ட் பண்ண வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க அது மாதிரி ஆள் எங்கள் அப்பா அப்புறோம் வந்து எங்கள் அம்மா பற்றி சொல்லணுனா எங்கள் அம்மா வந்து ரொம்ப வெகுளியான ஆள் பெரிசா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் சொன்னால் தான் அம்மா இவங்கள்ட நீ இப்படி தான் பேசணும் அம்மா அவங்க அப்படி பேசுகிறாங்க நீ இப்படி இப்படி இதுக்கு ரீயாக்ட் பண்ணணும் அந்த மாரி நான் ஒன்று ஒன்றுமே சொல்லுற மாதிரி இருக்கும் அம்மாக்கிட்ட அது மாரி அவங்க ரொம்ப நல்லவங்க தான் நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சுக் கொடுப்பாங்க நல்லபடியாக எங்களை வெச்சுப்பாங்க அப்புறோம் என் தம்பி வந்து ரொம்ப வால் அவன் அவுனுக்கு வந்து ஏதாவுது வேணும்னா அது அன்றைக்கே உடனே வேணும் இல்லைன்னா அவனுக்கு ஒன்றுமே முடியாது அந்த மாதிரி ஆள் அவன் சின்னச் சின்ன விஷயமும் வந்து சண்டை போடுவான் என்கிட்ட அவன் ஏன் அவளுக்கு இதை செஞ்சிங்க எனக்கு ஏன் அதை செய்யிலை அப்படின்ற மாதிரியான ஆள் அவன் கொஞ்சம் நல்ல பையன் தான் ஆனா சேட்டைலாம் ரொம்ப பண்ணுவான் அதனால தான் கொஞ்சம் இப்படி அப்புறோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பற்றி சொல்லணுனா எனக்கு ஸ்கூல் டைமில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் டைமில் ஃப்ரெண்ட்ஸு அப்புறோம் ஆஃபீஸ்லையுமே ஃ ப்ரெண்ட்ஸு எனக்கு வந்து பெரிசா ஃப்ரெண்ட்ஸ் சக் சர்கிள் வந்து பெரிசா இருக்காது ஆனால் இருப்பாங்க ஒரு ரெண்டு பேர் அந்தமாரி தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க ரொம்ப பெரிய கேங்கெலாம் இருக்க மாட்டாங்க எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுன்னால் வந்து ரெண்டு பேர் அவங்க பேர் வந்து பெர்டில்லா அக்ஷரா பெர்டிலாவுக்கு வந்து இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு குழந்தையும் பிறந்துட்டு இன்னோருத்தவங்க வந்து அக்ஷரா அவங்க வந்து எம்பிஏ பண்ணிகிட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும்தான் எனக்கு ரொம்ப கிளோஸு எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம் ஸ்கூலில் கூட ஒன்றா ஒரே பென்ஞ்சில் தான் உக்காருவோம் ஸ்கூல்லெலாம் நாங்கள் அடிக்காத லூட்டியே கிடையாது அந்த மாதிரி அப்புறோம் வந்து இப்போ நாங்கள் ரொம்ப மீட் பண்ணிக்கிறதில்லை ஏன்னால் எல்லோருமே வேறு வேறு பாத்தில் போயாச்சு அவங்க படிக்கிறாங்க கல்யாணம் ஆயிடுச்சு அதனால் பெரிசாக நாங்களாம் மீட் பண்ணிக்கிறதில்லை ஆனாலும் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதில்ல பேசறது இல்லைனாலும் அவங்களுக்கு தனியாக நம்ம மனசில் ஒரு எடம் இருக்கும் அந்த மாதிரி ஆள் அவங்க அப்புறோம் காலேஜில் வந்தோன்னா காலேஜில் வந்து ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒருத்தவங்க பேர் மகாலெக்ஷ்மி இன்னோருத்தவுங்க பேர் வந்து ஜோதிகா மகாலெக்ஷ்மி எப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன மட்டும் தான் பிடிக்கும் கிளாஸில் வேறு யார்ட்டயும் பேச மாட்டாங்க அதுமாரி நான் வேறு யார்டயாவுது பேசினனா அவங்களுக்கு வந்து நீ என்ன என்கிட்ட பேசாமல் அவள்கிட்டையே பேசுற அவள் கூட தான் உக்காந்துருக்க அவள் கூட தான் சாப்பிட்ற அவள் கூட தான் எங்கே போனாலும் போகிற என்கூட பேச மாட்டுற உனக்கு எங்களெலாம் பிடிக்க மாட்டுது அப்படின்னு ரொம்ப பொஸசிவ் ஆவாங்க அந்த மாதிரி அவங்க இப்போ வரைக்கும் அவங்க என்கூட டச்சில் இருக்காங்க டெய்லி பேசுவாங்க ஏதாவுது கஷ்டன்னா வந்து உடனே ஷேர் பண்ணுவாங்க அது மாதிரி நம்ம வந்து அவங்க ஷேர் பண்ணுறத காது கொடுத்து கேட்டாலே அவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்னடா நம்ம சொல்றதை இந்தளவுக்கு பொறுமையாக கேட்கறாளே நம்ம என்ன புலம்புனாலும் கேட்கறாளே அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப என்னை பிடிக்கும் அதேமாரி எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் ஜோதிகான்ற பொண்ணு வந்து அவங்க வந்து வெளியூர் எங்கள் காலேஜில் வந்து இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிச்சாங்க அவளுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேம்லி அதனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா மெர்ஜ் ஆய்டுச்சு கஷ்டப்படுறதுனால அப்புறோம் வேறு வந்து எனக்கு ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆஃபீஸில் வந்து ஒரு நாலு பேர் இப்போதைக்கு நான் புது ஆஃபீஸு அதனால் ஒரு நாலஞ்சு பேர் தான் நாலஞ்சு பேருமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க எங்கள் டீம்மே வந்து ரொம்ப ஜாலியான டீம்மு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் அதேமாரி வேலையும் நாங்கள் செஞ்சுருவோம் அந்தமாரி ஜாலியாக இருக்கும் ம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ தான் பெரிசா எனக்கு வெளியில் பழக்கலாம் கிடையாது ஸ்கூலு காலேஜு ஆஃபீஸ் அப்படி போனால் தான் ஃப்ரெண்ட்ஸு வேலைக்கு மற்றபடி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்லாம் பெரிசா கிடையாது அப்படியே இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இல்லை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபேம்லிஸு